சின்ன வயசில் வந்து எனக்கு அவ்வளவா ஸ்கூல் போகிறதுக்கு பிடிக்கவே பிடிக்காதச்சு நர்சரி டைம்லெல்லாம் வந்து அழுதுக்கிட்டே ஸ்கூல் போவேன் ஆனால் வந்து அப்போது வந்து எனக்கு வந்து ஒரு ஃப்ரெண்டு கிடைச்சா சினேகான்ட்டு இன்னுமும் நாங்கள் அ நானும் அவளும் இன்னும் ஃப்ரெண்டாகவே இருக்கோம் ப்ரைமரி டைமில் வந்து ரொம்பவே ஜாலியாக இருந்துச்சு அப்பயும் ஃபிஃப்த்து ஸ்டாண்டர்ட்டில் இருந்து சிக்ஸ்த்து நாங்கள் வேறு ஸ்கூல் மாறிவிட்டோம் ஃபிஃப்த்து வந்து ஃபிஃப்த்து ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு எங்கள் கிளாஸ் மிஸ்ஸை ரொம்ப பிடிக்கும் அப்போது வந்து ஃபிஃப்த்து முடிக்கிறப்பயே கூட எங்களுக்க ஒரு ஃபே ஃபேர்வெல் வைச்சாங்க ரொம்ப ஜாலியாக இருந்தது அந்த ஆன்வல் டேஸ் எதையுமே அங்கே மறக்க முடியாது அதுக்கடுத்து நாங்கள் சிக்ஸ்த்துக்கு வேறு ஹையர் செகண்டரி ஸ்கூலுக்கு ஜாயின் பண்ணிவிட்டோம் அங்கே ஜாயின் பண்ணிணாலும் நாங்கள் வந்து எல்லாம் இண்டிப்பெண்டன்ஸ் டே ரிபப்ளிக் டேக்கெல்லாம் அந்த ஸ்கூல் லீவ் விட்டுருவாங்க அதனால நாங்கள் திரும்ப ப்ரைமரி ஸ்கூலுக்கே போய்விட்டு அங்கே உள்ள ஸ்ட ஸ்டாஃப்ஸு எல்லாேரையுமே பார்த்துட்டு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருமே நாங்கள் மீட் பண்ணிப்போம் அது ரொம்ப ஜாலியாக இருந்தது இந்த ஹையர் செகண்டரி ஸ்கூலில் வந்து அப்பயும் எனக்கு நிறையா ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்ஸ்ஸெல்லாம் கிடைச்சாங்க ரொம்ப ஜாலியாக இருக்கும் அங்கே டென்த்தில்தான் வந்து டென்த்து லைஃப் தான் அது ரொம்ப சந்தோஷமான லைஃப்னால் அப்போது வந்து டென்த்தில் எங்களை டூர் கூட்டிகிட்டுப் போனாங்க அங்கே ரொம்ப ஜாலியாக எல்லாேருமே ஃப்ரெண்ட்ஸெல்லாம் என்ஜாய் பண்ணி ஸ்டாஃப்ஸ்ஸெல்லாம் என்ஜாய் பண்ணி அது ஒரு மறக்க முடியாத மெமரீஸாக இருந்துச்சு நான் வந்து நயன்த்தில் வந்து டியூஷன் ஜாயின் பண்ணிணேன் டென்த்து நம்ம படிக்கணுங்கிறதுக்காக நயன்த்தில்தான் ஜாயின் பண்ணிணேன் அப்போ வந்து டியூஷனில் ரொம்ப ஜாலியாக இருக்கும் இங்கே வந்துதான் வந்து நான் அதிகமாக படிக்க கற்றுக்கிட்டேன் எப்படிலாம் படிக்கணும் அப்புடிலாம் வந்து டெய்லி டியூஷனெல்லாம் படிச்சுட்டு வீக்லி எல்லா வீக்லி வீக்லி டெஸ்ட்டெல்லாம் நடக்கும் அதில் வந்து நம்மதான் ஃபஸ்ட் மார்க் எடுக்கணும் அப்படின்ட்டு நல்லா காம்பட்டீட்டிவ் பண்ணி நல்லாவே படித்தோம் இங்கே வந்து படிக்கிறது மட்டும் இல்லாமல் நிறையா எக்ஸ்ட்டாக்குலர் ஆக்ட்டிவிட்டீஸ் நிறையா டான்ஸ் இல்லை கிராஃப்ட் ஒர்க் ஆர்ட்டு எல்லாத்துக்குமே காம்பட்டீஷனாக வச்சு என்ஜாய் பண்ணுவோம் எந்த ஃபெஸ்டிவல் வந்தாலும் ஃபஸ்ட்டு இங்கேதான் டியூஷனில்தான் செலிபிரேட் பண்ணுவோம் அப்படி ஒரு நல்ல டியூஷனாகவும் இருந்துச்சு இங்கே இங்கே டியூஷனில் படித்து வந்து நல்ல நிறையா கற்றுக்கிட்டு டென்த்துலேயும் நல்ல மார்க் எடுத்தேன் வந்து ஃபோர் ஃபாட்டி சிக்ஸ் மார்க் எடுத்தேன் அது வந்து நான் அவ்வளோ எடுப்பேன்னுகூட நான் நினச்சிப் பார்க்கல டியூஷன் போய் போகலன எடுத்தேருப்பேனான்னு கூட தெரில ஏன் எனக்கு டென்த்து ரொம்ப பிடிக்கும்னா எங்கள் கிளாஸ் மிஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவங்களுக்காகதான் வந்து படிக்கணும்னு நினச்சேன் மேக்ஸ் வந்து எனக்கு ஆக்சுவலாக பிடிக்கவே பிடிக்காது அப்புறம் நயன்த்தில் டியூஷன் வந்து கற்றுக்கிட்டு மேக்ஸ் மிஸ்ஸு பிடிக்கும்ங்கிறதுக்காகவே மேக்ஸை வந்து விரும்பி படித்து அவங்கள இம்ப்ரஸ் பண்ணுங்கிறதுக்காகவே நல்ல மேக்ஸ்சில் படித்து மேக்ஸ்சில் ஃபஸ்ட் மார்க் எடுத்தேன் அந்தளவுக்கு வந்து டென்த்து ரொம்ப மறக்கவே முடியாது டென்த்துக்கு அப்புறம் வந்து நாங் நானும் என் ஃப்ரெண்டும் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் குரூப் தான் எடுத்தோம் எல்கேஜிலேருந்தே நாங்கள் வந்து ஒன்றாவே கண்ட்டினியூவ் பண்ணி ஒரே குரூப் தான் எடுத்து ஒன்றாதான் படித்தோம் லெவன்த்தில் வந்து எப்பயும் போல் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் குரூப் படித்து நானும் அவளும் தான் படிச்சுட்ருந்தோம் அப்போ நாங்கள் டியூஷன் போல் நானாகவே வீட்டில்தான் உட்காந்து படித்து படிச்சுட்ருந்தோம் இந்த டுவெல்த்தில் வந்து ஃபைவ் ஃபாட்டி ஒன் மார்க் எடுத்தேன் வந்து நான் ஃபைவ் ஹண்ட்ரட் அபோவே எடுப்பேனான்னு தெரியாமல் இருந்தது ஆனால் ஃபைவ் ஃபாட்டி ஒன் எடுப்பேன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை அந்த மார்க்கை பார்த்தோன்னவே ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அந்தளவுக்கு வந்து ஸ்கூல் டேஸ் வந்து மறக்கவே முடியாது அந்தமாதிரி என் ஃப்ரெண்டும் வந்து அப்போதிலருந்து என் கூட இருக்கும்போது அதை நான் வந்து ரொம்ப லக்கியாக ஃபீல் பண்ணுறேன் எல்லாேருமே சீக்கிரம் போய்விடுவாங்க அப்படின் இருக்கும்போது கடைசி வரைக்கும் என் ஃப்ரெண்டு இருந்துச்சு இருந்தாள் அதேமாதிரி டியூஷனையும் மறக்கவே முடியாது டியூஷனால்தான் வந்து என்னால் மார்க்கும் எடுக்க முடிஞ்சுது இங்கே வந்து தான் வந்து நான் மேக்ஸோ எல்லா சப்ஜெக்ட்டும் கற்றுக்கிட்டேன் நிறையா படிக்கிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இங்கேதான் கிடச்சிது இதைவிட வந்து ஸ்கூல் லைஃப் மாதிரி எந்த லைஃப்பும் இல்லை ஸ்கூல் படிக்கும்போது காலேஜ் போய்விடணும் ஸ்கூல் டார்ச்சராக இருக்கும் ஆனால் வந்து படிக்கும்போது நம்மளுக்குத் தெரியாது அது வந்து ஸ்கூல் வந்து ஒரு மறக்க முடியாத மெமரீஸ் அது வந்து திரும்ப கிடைக்காது அது அப்படினு தோணவே தெரியாது அந்தமாதிரி இருக்கிற ஸ்கூல் லைஃப் இன்னுமும் என்னால் மறக்கமுடியாது